ஆ எஸ் கம் இன் மேம்

ஓ ஓ ஓ ஓகே மேம் செக் பண்ணலாம் உள்ளே வாங்க

ஓ ஓகே மேம் இப்போ எத்தனை நாளாக இருக்குது இந்தமாதிரி ஓகே மேம் பக்கத்தில் வேறு எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் வேறு எங்கேயாவது போனீங்களா

அப்படிங்களா மேம் அப்போது நம்ம ஒரு செக் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துர்லாமா என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் மேம் கண் ஆ இப்போது ஆ ட நம்ம செக் பண்ணிட்டு என்னமாதிரி ப்ராப்ளம் பார்த்துட்டு நான் அதுமாதிரி உங்களுக்கு டேப்லெட் எழுதி தரேன் ரொம்ப சிவியராக இருந்தால் நீங்கள் ரெண்டு நாள் அட்மிட் பண்ணி காமிச்சிரலாம் க்யூர் பண்ணிடலாம் மேம் அது பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆ அப்போது நீங்கள் இப்போ ஃபஸ்ட் நான் இப்போ செக் பண்ணிடுறேன் செக் பண்ணிணோன்னே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன் டெஸ்டிங் கொடுத்துட்டு ஆ அவங்க என்னென்னு சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்துட்டு அட்மிட் ஆகணுமா இல்லைன்னா நீங்கள் நார்மல் நார்மல் கோல்டு தானா இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு இது மூலமாக செக் பண்ணிக்கலாம் ஆ ஓகே மேம் இப்போது செக் பண்ணிடலாம் ஆ ஆ சரி ஓகே மேம் ஆ தேங்க் யூ மேம் தேங்க் யூ